சார் வணக்கம் சார் பொன்னுசாமி ஹோட்டலுங்களா நான் நத்தையா அதுதான் சார் ரெண்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்திங்க இல்லையா அது வந்துடுச்சுங்க அது ரொம்ப காரமாக இருக்குது சார் அப்புறமா அதில் பார்த்தா ஆயில் வந்து ரொம்ப கையை வெச்சு வெச்சால் கையெலலாம் ஆயில்தான் அதனால் சார் எனக்கு அது ரெண்டு பிரியாணி அது கேன்சல் வாபஸ் அனுப்புகிறேன் நீங்கள் ப இந்த அமௌண்டை ரிட்டன் பண்ணிவிடுங்க சார் சரிங்களா சார் சரிங்க சார் ஓகே சார் வணக்கம் சார் தேங்க் யூ சார்